கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாய் சமூக நல மேம்பாட்டு திட்டங்கள்ன்னு பார்த்திங்கன்னா சுகாதாரம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அனைத்து கிராமங்களிலும் பார்த்திங்கன்னா சுகாதார முதலில் பார்த்திங்கன்னா குடி நீர்லாம் தினந்தோறும் செக் பண்ணி அது எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு தண்ணீராக வருது அடுத்து பார்த்தீனா ஒவ்வொரு வீடுகளிலும் செக் பண்ணுறாங்க அது போல பார்த்திங்கன்னா மக்களுக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது என்னன்னா மருத்துவம் அது பார்த்திங்கன்னா இப்போ இன்னைக்கு அரசாங்கம் மக்களை தேடிய மருத்துவம்ன்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான திட்டத்தை கொடுத்து ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான அந்த மாத்தரைகளை வீட்டுலையே வந்து கொடுக்கும்படியாய் இந்த இல்லம் மக்களை தேடிய மருத்துவம்ன்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி அது வழியாக பார்த்திங்கன்னா அநேக ஜனங்கள் வந்து பயன்பெற்றுருக்காங்க ஏன்னா வீட்ல இருந்து அவங்களால் அந்த மருத்துவமனைக்கு போகிற அந்த சூழ்நிலை இல்லாத நிலையில இருக்க அநேக ஜனங்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த திட்டம் மிக பெரிய ஒரு உதவியாக இருக்கு அந்த உதவியில அநேகர் பயன்பெற்றுகிட்டு இருக்காங்க அது மாத்திரம் இல்லை இன்னைக்கு பார்த்திங்கன்னா கல்வி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி சொல்லலாம் கல்விலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வளர்ச்சி திட்டங்களை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி அரசாங்கம் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வீடு வீடு ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை செலெக்ட் பண்ணி அங்கே வந்து பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூட்டி இல்லம் தேடி கல்வி வந்து கொடுத்துட்டுருக்காங்க அரசாங்கம் அது வழியாக அநேக பிள்ளைகள் பயன்பெற்று வருகுறாங்க இது போன்ற அநேக விஷயங்கள் கவர்மெண்டில் பார்த்திங்கன்னா நடத்திட்டுருக்காங்க அதுவும் கள்ளக்குறிச்சியில நிறையா விதத்தில் அது சப்போட்டாக இருக்கு அது போல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பிரசவம் ஆகி பிள்ளை பெற்று இருக்கிற அநேக மகளிர்க்கு பார்த்திங்கன்னா மகளிர் உதவி தொகை கொடுக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நிறைய ஒரு சப்போட்டாக இருக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா அநேக மகளிர் வந்து நல்ல பயனற்று பயன்பெறும்படியாக அரசாங்கம் இப்போ பார்த்திங்கன்னா கூட உதவி தொகை மாதம்தோறும் ஆயர்வா என்ற உதவி தொகையெல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க அது ஒரு அழகான திட்டமாக நான் பார்க்குறேன் இது போல் அநேக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமூக நலம் மற்றும் மேப்பாட்டு திட்டங்கள் நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க